ஹலோ ஆமாங்க சார் சார் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் தானேங்க சார் சார் எங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி ஒரு தந்தூரி சிக்கனு ஒரு கிரில்லு பட்டர் நாண் அப்புறமேட்டு வந்து சைட்ஸ்ல வந்து வேற என்ன வேணும் அப்படின்னா காடை ஃப்ரை வேணும் சார் அது இல்லாமல் எனக்கு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு வேணும் சார் மீன் குழம்பு சாப்பாடு அப்புறம் மேட்டு புரோட்டா புரோட்டா ஒரு நாலு புரோட்டா கொடுங்க சார் நாலு புரோட்டா கொடுத்துட்டு சப்பாத்திலாம் உங்ககிட்ட இருக்காங்கள் சார் எனக்கு சப்பாத்தியும் வேணும் அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதுவும் அவைலபிள் இருந்தால் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை வேணும் அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக் கொடுங்க சார் எல்லாமே எனக்கு சூடாக வேணும் எல்லா ஃபுட்டுமே எனக்கு வந்து சூடாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப பசியாக வேற இருக்கோம் நீங்கள் எனக்கு முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் எனக்கு சீக்கிரமாக எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக் கொடுத்துருங்க சார் சாப்பாடை ஏன்னா வீட்டில எல்லாருமே பெரியவங்களாம் இருக்காங்கள் ஒரு ஃபங்ஷன்க்காக வந்திருந்தோம் டைம் ஆயிடுச்சு அதனால் தான் சார் உங்களுடைய உணவகத்தில் வந்து நான் உணவை வந்து ஆட்ரு பண்ணுறேன் நான் உங்க உங்களுடைய உணவகத்தில் தான் சார் எப்போயுமே உணவை வந்து நாங்கள் வழக்கமாக வந்து ஆடர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய உணவகத்தில் வந்து உணவு தரமாகவும் நல்ல வந்து பே நல்ல ஒரு டே சுவையாகவும் இருக்குது உங்களோட உணவகத்தில் உணவு எப்போயுமே நாங்கள் உங்ககிட்ட தான் சார் வாங்குவோம் ஆமாங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் பண்ணிக் கொடுங்க சார் அதுவும் இல்லாமல் ரொம்ப பசியாக வேற இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் உணவு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் உணவை மட்டும் இது பண்ணிக் கொடுங்க சார் அப்புறமேட்டு வந்து சைவ சாப்பாடும் எங்களுக்கு வேணும் அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு ரெடி பண்ணிக் கொடுத்துருங்க சைவ சாப்பாடும் வேணும் சரிங்க சார் நீங்கள் எஸ் சார் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் சரிங்க சார் நாங்கள் ஆட்ரு பண்ணிட்டோம் சார் நீங்கள் எங்களுக்கு வந்து அனுப்பிவிடுறது மட்டும் தான் சார் வேலை வேற ஆ ஓகேங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அனுப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிக்கொடுங்க சார் ஏன்னா எல்லாரும் ரொம்ப பசியாக இருக்காங்கள் அதனால்தாங்க சார் தேங்க்யூ சார்